அஞ்சு ஆறு ரெண்டாயிரம் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூணு